எங்கள் பெற்றோர் யாரும் படிக்கல தாத்தா பாட்டியும் படிக்கல அப்பேயே அவங்க எல்லாம் கஷ்டத்தை தான் அனுபவித்து சின்ன வயசுலிருந்தே வேலைக்கு போவாங்க கல்வி அப்போயெலாம் அவங்க போகிறத்துக்கு பணம் இருக்காது பணம் இருந்தாலும் அவங்களுக்கு படிக்கிறத்துக்கு விருப்பமே இருக்காது அப்பா அம்மா கஷ்டப்படுகிறத பார்த்து அவங்களும் அவங்க கூட வேலைக்கு போவாங்க அப்பா அம்மா கிட்டே படிக்க வைக்கிற அளவுக்கு காசும் இருக்காது இப்போ அப்போ இருக்கிற பெ எங்கள் பெற்றோர்களெலாம் அஞ்சாவது வரைக்கும் படிச்சுருக்காங்க அம்மா அஞ்சாவது வரைக்கும் படிச்சுருக்காங்க அப்பா பத்தாவது வரைக்கும் படிச்சுருக்காங்க அதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லாததுனால் படிக்க வைக்கில அப்போருந்தே சின்ன வயசுலிருந்தே வேலைக்கு போய் போய் பழகிட்டாங்க அப்போ அவங்கள படிக்க வச்சுருந்தா இப்போ நல்ல வேலையில் இருந்து இருக்கலாம் அப்போ அவங்க படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லாததுனால் இப்போ அவங்களால படிக்க முடிகிறதில்ல திரும்பவும் அவங்களால அந்த நிலைக்கி போகவும் முடியல அப்போ இருக்கிறதோட இப்போ இந்த நிலைம மாறிடுச்சி இப்போ இருக்கிற பசங்கள் எல்லாம் படிப்பு தான் முக்கியம் இப்போ எவ்வளோ காசு ஆனாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஃபஸ்டு படிக்க வச்சிடறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தனால் இப்பெல்லாம் ஃப்ரீயாகவே படிக்கலாம் இப்பெல்லாம் யாரும் சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறதெல்லாம் இல்லை எல்லாம் படிக்கிற வரைக்கும் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது காசெல்லாம் பிரச்சின இல்லை அப்போயெல்லாம் பணம் பற்றாக்குறையாக இருந்துச்சு படிக்க வைக்கிறதுக்கே காசு இருக்காது அதனால சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் சம்பாதிக்க வைப்பாங்க யாரையும் அதிகமாக படிக்க விட மாட்டாங்க முக்கியமாக பெண்களெலாம் காசு ஆகுன்னே படிக்க வைக்க மாட்டாங்க அப்பேயே வேலைக்கு அனுப்புவாங்க இப்பெல்லாம் அப்படி எல்லாம் இல்லை பெண்களை மட்டும்தான் ஃபஸ்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அப்போ இருக்கிறத விட இப்பெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு இப்பெல்லாம் படிப்பு மட்டும்தான் முக்கியம் எல்லாேருமே இதெல்லாம் உணர்ந்துவிட்டாங்க